அதாவது வருடத்திருவிழா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நட நடக்கும் அதுவும் ஏப்ரல் மே மாதத்துல தான் நடக்கும் சிறுவயது நினைவுகள் அப்படின்னா ஸ்கூல் டேஸ் தான் எந்த கவலையும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஜாலியாக ஸ்கூல் போனால் இப்போ தான் காலேஜ் லைஃப் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஸ்கோப் இருந்துச்சு ஸ்கூல் லைஃப்பில் எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக போனதுனால அது தான் நான் சிறுவயது நினைவுகளில் வந்து என்ன அப்படின்னா அப்போ வந்து எதுக்குமே சரி யார் என்ன சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆன்வல் டேலையும் பார்ட்டிஸிப்பேட் பண்ணுவேன் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வடாக ஃபர்ஸ்ட்டு போய் முன்னாடி நிற்பேன் சிங்கிங் நல்லா வரும் சிங்கிங் பேசுவேன் இப்போல்லாம் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன் ஸோ சிறு வயதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாம் அதிகமாக இருப்பாங்க ஜாலியாக எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் அது தான் என்னோட வந்து சைல்டுவுட் மெமரிஸுன்னு சொல்லலாம்